நானும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்க அக்காலாம் போயிருந்தோம் அக்காவுக்கு நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்ளை பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு திருவாரூரில் போட்டுருந்தாங்க எக்ஸாம் எழுத வாங்க அப்படினு நாங்கள் போனோம் நான் எங்கள் அப்பா அம்மா அக்காலாம் போயிட்டு போயிட்டு இருக்கும் போது சிக்கல் தாண்டி தான் திருவாரூர்க்கு போனோம் சிக்கல் தாண்டி போயிட்டு இருக்கும் போது கோவிலில் கும்பிடுட்டு கோ கோவிலில் கும்பிடுட்டு திர்னூருலாம் பூசிட்டு ஒரு கும்பிடுட்டு போயிட்டு இருந்தோம் போயிட்டுருக்கும் போது போலீஸ்லாம் நின்றுட்டு இருந்தாங்க போலீஸ்லாம் நிற்கும் போது யாரோ கட்சிக்காரங்க வாராங்களாம் அதனால நின்றுக்கிட்டு இருந்தாங்க சரினு நாங்களும் தாண்டி போனோம் போயிட்டு இருக்கும் போது பசிச்சிச்சு காலைல சாப்டாமல் வந்துட்டோமா போயிட்டு கடையில் போய் சாப்பிடுட்டு அதுக்கப்புறம் போனோம் போயிட்டுருக்கும் போது ஃபுல்லாக எப்படி அழகான விஷயங்கள்லாம் இருந்துச்சு இது கோவில் கோவிலுக்குலாம் போகாமல் அப்டி ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸாமுக்கு நடக்கிற இடத்துக்கே போயிட்டோம் இடம் இடத்துக்கு போனோன அக்கா எழுதிட்டு வந்தாங்க ஒரு மூணு மணிநேரம் எழுதிட்டு வந்தோடனே நாங்க ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு போயிட்டோம் கோயிலுக்கான இது தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போயிட்டு அங்கே உள்ள ஓவியம் இது சிலைகள் சிலைகள் கட்டினதுலாம் போய் பார்த்துட்டுருந்தோம் பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே உள்ள அதிசயங்கள்லாம் காட்டினாங்க அதுக்கப்புறம் அதிசயங்கள் காட்டும் போது வியப்பாக இருந்துச்சு என்னடா இப்படி இருக்கு பழைய காலத்து கோவில் வேறயா ஆனால் இப்படி இருக்கு அப்படினு வியந்து போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நந்திகிட்ன போயிட்டு நந்திகிட்ன போயிட்டு வேண்டிட்டு இந்த மாதிரினு ஏதோ சொல்லிட்டு அப்புறம் அந்த இடத்துல நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு திரும்பியும் வரும் போது அங்க கடையில் மதியம் சாப்பிடுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தோம் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது சில பல பொருட்கள்லாம் வீட்டுக்கு தேவையானது வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம் வந்துக்கிட்டு இருக்கும் போது வரும் போது அப்படியே பெட்ரோல் பேங்கில் பெட்ரோல் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு அப்படியே வந்தாச்சு